ஹலோ ஹலோ ஆமாங்க அண்ணா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் ம் ஓகேங்க சார் ம் ம் ஆமாம்ங்க சார் நீங்கள் கேட்குற டைமிங் கொடுத்துருவோம் ஒரு செட்டுக்கு பைவ் ஹண்ட்ரட் ஆகுங்க சார் அளவு டிரெஸ் ஆ நீங்கள் அளவு கூட்டிட்டு வந்து கொடுத்தாலும் சரி இல்லை நாங்களே வந்து அளவு எடுக்குறமாதிரி இருந்தாலும் சரி ஒர்க்கு வந்து பினிஷிங் கரெக்ட்டாக இருக்கும்ங்க சார் ஓகே ஓகேங்க சார் நான் ரெண்டு பேரை அனுப்பிச்சு விடுறேங்க சார் நாள் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இந்த ரெண்டு நாளில் பார்க்குறேங்க சார் நான் உங்களுக்கு பண்ணி சொல்லுறேன் ரெண்டு பேரை அனுப்பிச்சி விடுறேன் யார் யாருக்கோ அந்த பசங்களை மட்டும் கூப்பிட்டு கொடுங்க மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ஒன் வீக்கில் டெலிவரி கொடுத்துருவேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஆமாம்ங்க சார் நாங்கள் அளவு எடுத்துட்டு ஆமாம் உங்களுக்கு ஒரே மாதிரி வேணும்ங்களா இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கலரு மாதிரி வேணும்ங்களா எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் சொல்லனுங்க சார் ஆமாங்களா சரி சரிங்க சார்

ஓகேங்க சார் ம் ஆமாம்ங்க சார் பினிஷிங் நல்லா இருக்கும் சார் நீங்கள் குறை சொல்லுற மாதிரி எல்லாம் இருக்காது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க சார் ம் ம் ம் ஓகேங்க சார் ம் ம் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துறலாம்ங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் ஆம் ம் ஓ ஆ ஓகேங்க சார் நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க சார் நீங்கள் அந்த ஸ்டாப் கிட்ட சொல்லிவிடுங்க சார் நாங்கள் வந்து மீட் பண்ணி அளவு எடுத்துக்கிறோம் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ம் ம் சரிங்க சார் ஓகேங்க தேங்க் யூ சார்